பள்ளியில் படிக்கும் போது எனக்கு கணினி அறிவியல் பாடம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏனால் மற்ற பாடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல காலங்காலமாக படிக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வளர்ச்சி இயந்திர உலகம் வளர்ந்து வரும் போது கணினியோடய பயன்பாடு அப்போ தொடக்கத்தில் இருந்துச்சு அப்போ அதை படிக்கும்போது நமக்கு ஒரு தானாகவே ஒரு தூண்டுதல் அதிகமாக இருந்துச்சு எனக்குள்ளே அதை நிறைய கற்றுக்குணும் அப்படிங்குற ஆர்வமும் எனக்கு அதிகமாக இருந்துச்சு நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது தான் கணினி அறிவியல் அப்பிடிக்கிற ஒரு பாடமே எனக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு இந்திரத்த ஒரு மிஷினை நம்ம இயக்கறோம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படினுங்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லா டைமும் வந்து நம்ம அதை கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியாது பள்ளி படிக்கும் பொழுது அப்போ வாரத்தில் ஒரு நாள் லேபுக்கு போகணும் கணினி லேபுக்கு போயிட்டு அங்கே கோடிங் ஸோ அதே போல பயன்பாடு ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க ஸோ அப்போ எனக்கு அதுலேருந்து அது கணினி மேல் ஒரு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அந்த பாடத்தில் நல்லா நான் படிப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இரநூறுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்திருந்தென் ஸ்கூல்லையே அந்த மார்க்குதான் அந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட்டு மதிப்பெண்ணாக இருந்துச்சு ஆசிரியர்கள் என்னை பாராட்டினாங்க அந்த தருணம் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு